எங்கள் வீட்டுப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வழிபாட்டுத்தலமும் இருக்குது எல்லா விதமான மத வழிபாட்டுத்தலமுமே இருக்குது ஆனால் எங்க வீட்டுக்குப் பின்னாடியே கிறிஸ்துவ வழிபாட்டுத்தலம் இருக்குது காலையில் அஞ்சரை மணிக்கே வந்து அவங்கள்லாம் பாட்டுப் போட்டிருவாங்க அது ரொம்ப நல்லாருக்கும் கேட்கும் போதே அப்படியே காதுக்கு இனிமையாக நல்லாருக்கும் எங்கள் சந்துக்குள்ளையே வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் ஆனால் அப்படே அ கிறிஸ்மஸ் ஆனால் பொங்கல் ஆனால் அப்படியே அப்படியே பயங்கரமாக கொண்டாடுவோம் நாங்கள் எல்லாமே கிறிஸ்மஸ் ஆனால் குடில் வைப்போம் பொங்கல் ஆனால் பொங்கல் வைப்போம் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வச்சு இதுப் பண்ணுவோம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம் நாங்கள் அப்புறம் விளையாட்டுப் போட்டி நடத்துவோம் அப்புறமேட்டு பாட்டுப் பாடுறது ஆடுறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம் நாங்கள் சந்துக்குள்ளன்னா ரொம்பக் குட்டி சந்து தான் எங்களுது ஆனால் குட்டி சந்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சின்ன வயசுலேருந்து நாங்கள் அப்படே ஒரே இதாக வளர்ந்தோமா அதனால் இது ரொம்ப ச சந்தோஷமாக இருக்கும் எல்லாருமே வந்து எல்லா விதமான இதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அப்படியே சந்தோஷமாக இருக்கும் அப்புறமேட்டு வேற என்ன நாங்கள் கோ வீட்டுப் பக்கத்திலையே நிறைய கோயில் இருக்குது நிறைய வந்து கிறிஸ்துவ கோயில் இருக்குது அப்பறம் இஸ்லாமிய கோயில் இருக்குது எல்லாமே இருக்குது அப்புறமேட்டு ஹிந்துஸ் கோயில் எல்லாமே இருக்குது வீட்டுப் பக்கத்திலையே இருக்குது வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் நடந்துப் போனாலும் இருக்குது எங்களுது வந்து இந்த மத சடங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வயசுக்கு வர்றது அப்புறம் கல்யாணம் பண்ணுறது அப்புறமேட்டு எங்கள் கிறிஸ்துவ மதன்னு பார்த்தீங்கன்னா அங்கே புது நன்மை உறுதிப் பூசுதல் அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம் நாங்கள் எங்களுது கொஞ்சம் நிறையாவே இருக்கும் நிறையா இது இருக்கும் சடங்கு அந்த மாதிரி நிறையவே இருக்கும் ஹிந்துஸ்து ஹிஸ்லாமியல்து எனக்கு எனக்கு அவ்வளோக்கா தெரியாது ஆனால் எங்களுதும் வந்து ரொம்ப அதிகமாக சடங்குங்க பின்பற்றுவாங்கள் நிறையாவே பின்பற்றுவாங்கள் அதுக்கப்புறமேட்டு என்ன சொகில்றது பு வயசுக்கு வந்ததெல்லாம் வந்து ந ந அப்படியே கல்யாணத்துக்கு பண்ணுற மாதிரியே நலுங்கெல்லாம் வைப்பாங்க கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ந இதுவும் இருக்கும் நலுங்கு வைப்பாங்க அப்புறம் பந்தக்கால் நடுவாங்கள் அப்புறமேட்டு வந்து கல்யாணத்துக்கு காலையில் வந்து நலுங்கு வைப்பாங்க அப்புறம் மூணு நாள் கழிச்சி தாலிப் பிரிச்சிக் கோர்ப்பாங்க அந்த மாதிரி நிறைய சடங்கு இருக்குது எங்களுதுலையும் அதை நிறையா பின்பற்றுவோம் நிறையா வந்து நல்லாருக்கும் பா பண்ணுறத்துக்கு நல்லாருக்கும் பார்க்கறத்துக்கு நல்லாருக்கும் அது வந்து ஜாலியாக நம்ம வந்து இதுப் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அதில் பாட்டுப் பாடுவோம் நல்லா டான்ஸ் ஆடலாம் எல்லாமே பண்ணலாம்